ஹலோ ஹலோ ஆமாம்ங்க சரிங்க என்ன காய் வேணும்ங்க கத்திரிக்காய் இருக்குது அவரக்காய் இருக்குது தக்காளி இருக்குது பச்ச்சைமிளகாய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது உங்களுக்கு என்ன காய் வேணும்ங்க சரிங்க கிலோ கத்திரிக்காய் வந்து நாற்பதுரூவாயிங்க அவரைக்காய் அறுபதுரூவாயிங்க தக்காளி நூற்றிம்பதுரூவாயிங்க ஆமாம்ங் இல்லைங்க இப்போ தான் பிரெஷ்ஷாக பறிச்சு வச்சிருக்குதுங்க ஆமாம்ங்க ஆ கல்லி கா கம்மியானாலும் ஆகலாம் எக்ஸ்சா ஆனாலும் ஆகலாம் சொல்ல முடியாதுங்க எங்கள் வீட்டில் வண்டி வாடகை வசதியெல்லாம் இல்லைங்க நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி நாங்கள் அங்கேயே கொண்டுட்டு வந்து டெலிவரி கொடுக்கறதா இருந்தா வண்டிக்கு பணம் கொடுத்துடுங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க அப்படின்னா வந்து எடுத்துக்குங்க ஆ கிடைக்குங்க தக்காளி ரெண்டு கிலோ வெண்டைக்காய் கிலோ ஏ அறுபதுரூவாயிங்க ஆ சரிங்க நான் போன் பண்ணி சொல்லட்டுங்களா ஆ சரிங்க வேறு வெ வெங்காயம் உருளைகிழங்கெல்லாம் வேண்டாம்ங்களா ஆ சரிங்க முட்டைகோஸ் இருக்குது முருங்கக்காய் இருக்குது எல்லாமே இருக்குங்க

ஆ சரிங்க வச்சிட் ஹலோ வச்சிட்டுங்களா